எனக்கு பிடிச்ச பழமொலி பார்த்திங்கன்னா தாயைப்போல சேலை நூலைப்போல பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தாய் வந்து எந்த அளவுக்கு அதை அரவணைத்து கொண்டுகிட்டு போகிறாங்களோ அது வந்து அந்தமாதிரிதான் அந்த பிள்ளையும் இருக்கும் அதுதான் நெசவு செய்யக்கூடிய அந்த சேலை எவ்வளோ நூலாக பிடிச்சு இழுத்துக்கிட்டு போய் அந்த சேலை அப்படியே கொண்டு போகிறதோ அதை மாதிரிதான் பிள்ளையும் வந்து அதே நீண்ட வாக்கில் நெட்டுக்க வாக்கில் அது என்ன சொல்லி வளர்த்துறாங்களோ அதேமாதிரிதான் வளர்த்தும் அதுதான் தாயைப்போல பிள்ளை நூலைப்போல சேலை அப்படின்னு சொல்லித்தான் தாய் என்னென்னல்லாம் நினைக்கிறாங்களோ அதே வந்து செய்கிறதுதான் பிள்ளையோடய வேலையாக இருக்கும் அதனால் தாயைப்போல பிள்ளை நூலைப்போல சேலை அப்படிங்கிற பழமொலி வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த பழமொலி எல்லா காலக்கட்டத்தேலியும் எல்லோருக்கும் உதவும்